இளம் வயதில் யோகா கற்கலாம் இளம் வயதிலருந்து யோகா கற்றுக்கிட்டு வரும்போது எந்த ஒரு கெட்ட பழக்கங்களுக்கும் அடிக்ட் ஆகாம நம்மளை உடல்நிலையை சீராக வச்சுக்கொள்றதுக்கு அது நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்பருந்தே நான் அந்த நல்ல பழக்கங்களை கற்றுட்டு வரும்போது அதே நம்ம எதிர்காலத்தில் நம்பளை ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு யூஸ்சாக இருக்கும்